ஹலோ ஆ வணக்கம் பாண்டியராஜன் நாங்கள் ஒரு கொட்டேஷன் வாங்கியிருந்தோம் அதைப் பற்றி விசாரிக்கலாம்னு தான் இந்த எல்ஜி ஒரு அறை உள்ளது எவ்வளோ வருதுங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க

முந்நூற்றைம்பது உள்ள அறை அந்த ஒரு அறை உள்ளது வேணும்

ஒரு அறை உள்ளது மட்டும் போதும்ங்க ம்

நாளைக்கு நல்ல நாளாக இருக்குது நாளைக்கு பார்த்து வரலாம்னு இருக்கோம் உங்களுதில் ஏதாவது இது மாதத்து மாதம் மாதம் சம்பளமில் பிடிச்சிக்கக்கூடிய அந்த தவணை முறைகள் எதாவது திட்டங்கள் இருக்கா ஓகே ஆமாங்க ஓகே

நாங்கள் நாளைக்கு நாளைக்கு நாங்கள் வரும்போது எந்த ஆவணத்தை எடுத்துட்டு வரணும் அது எதுவும் ஆவணங்கள் எடுத்துட்டு வரணுமா ஆ அந்த ஆ ஓகே

ஓகே ஓ சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க ஏதாவது நம்மளுடைய புகைப்படங்கள் ஏதாவது எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கிறதா சரிங்க எனக்கு எப்பொழுதும் ஆரேஞ்ச் வண்ணம்தான் பிடிக்கும் நீல வண்ணம் பிடிக்கும் அந்தமாதிரி ஏதாவது வண்ணங்களில் ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள் கொஞ்சம் நீல வண்ணம் ஓகே ஓகே சரிங்க சரிங்க ஓகே சரிங்க

சரிங்க சரிங்க நாளைக்கு நாங்கள் வரும்பொழுது என்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளோட நான் வந்து உங்கள் கடையில் வந்து அந்த ஃப்ரிட்ஜை வாங்கிக்க விருப்பப்படுறேன் நன்றி வணக்கம்ங்க